வணக்கம் சார் நான் பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் சார் ஆமாம் சார் இப்போது உங்கள் ரெஸ்டாரண்ட் இப்போது ஓப்பனில் இருக்குங்களா சார் ஓகே சார் இப்போது உங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க ஆமாம் சார் ஆமாம் சார் அந்த ஃபுட்டு தான் சார் ஆ அது வந்து இப்போது நான் உங்கக்கிட்டே ஆட்ரு பண்ணலாமா சார் இப்போ ஆட்ரு பண்ணால் எவ்வளோ நேரத்தில் சார் கிடைக்கும் ஆமாம் சார் நான் இதுவரையும் உங்கக்கிட்டே ஆட்ரு பண்ணது இல்லை சார் வேற ஐட்டம்ஸ்லாம் ஆட்ரு பண்ணியிருக்கேன் அந்த ஐட்டம் ஆட்ரு பண்ணது இல்லை சார் அதனால தான் சார் கேக்கிறேன் அது எப்படி சார் நல்லாயிருக்குங்களா

ஓகே சார் ஓகே சார் இப்போது ஃபஸ்ட்டு சாம்பிள் தான் சார் இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஒன்று ஆட்ரு பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கள் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கள் சார் சப்போஸ் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நாங்கள் ஒரு ஃபங்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்கோம் சார் அதுக்கு அந்த ஃபுட்டை வந்து நீங்க கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி தர்ற மாதிரி இருக்கும் சார் ஓகே சார் இதை தவிர உங்கள் இதில் வேற என்ன சார் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவிங்க சரி சார் எல்லாம் சைனீஸ் ஐட்டம் தானா இல்லை வேற எதுவும் செட்டிநாடு அந்தமாதிரி எதுவும் ட்ரை பண்ணுவிங்களா சார் ஓகே சார் ஆ ஓகே சார் அப்போது நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸப்பில் அனுப்பிச்சு விடுறேன் சார் இப்போ ஜிபே நம்பர் இதுங்களா சார் இப்போ ஜிபே அனுப்பிச்சிட்டு அனுப்ச்சிடலாமா இல்லை சார் நான் டெலிவரி பாய் கிட்டே கொடுக்கலாங்களா சார் ஜிபே அனுப்பட்டுங்களா சார் ஓகே சார் நீங்கள் பில்லை அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சு விட்டுட்டு சொல்லுங்கள் சார் நான் என்னோட ஜிபே நம்பர்லேருந்து உங்களுக்கு நான் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் அப்படின்னா எவ்வளோ மணி நேரத்தில் சார் அது வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்களா ஓகே சார் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார் ஓகே சார் நீங்கள் உங்க டெலிவரி பாயை காண்டக்ட் பண்ண சொல்லுங்கள் சார் நான் அட்ரஸ் கொஞ்சம் க்ளீயராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே சார் சப்போஸ் இந்த எங்களுக்கு அந்த ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆட்ரு கேக்கிற மாதிரி இருக்கும் சார் நான் உங்களுக்கு மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்